எனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சுபகாரியங்களையும் நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டுதான் வந்து தொடங்குகிறேன் ஒருசில பேருக்கு இது கிடைக்கலாம் கிடைக்கமா இருக்கலாம் எனக்கு இந்த விஷயம் வந்து உடனே நான் எதிர்பார்த்து உடனே நடக்கலாம் அல்லது பொறுமையாக்கூட நடக்கலாம் ஆனால் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி இந்த விஷயம் நடந்துருக்குதுன்னா நம்ம வந்து கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் நம்மளுக்கு வந்து கடவுளு நம்மக்கிட்ட கடவுள் வந்து எனக்கு அது தாங்க இது தாங்கன்னு கேட்கறது பெரிய விஷயம் இல்லை நம்மளுக்கு கடவுள் நம்ப எதிர்பாராத நேர நேரத்தில் தான் ஒவ்வொரு விஷயமாக தருவாரு நம்ம வேண்டுவோம் நம்ம எனக்கு எனக்கு எல்லாமே கிடைக்கணும் நல்லா படிப்பு வரணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்லப்படியா ஃபேமிலி அமையணும் அம்மா அப்பா எல்லாருமே நல்லாருக்கணுன்னு தான் எல்லாருமே வேண்டுவோம் ஆனால் வந்து நம்மளுக்கு எந்த நேரத்தில் எது தேவை அப்படிங்கிறத வந்து கடவுள் நம்மளுக்கு ககொடுப்பாரு அந்தமாதிரி விஷயங்களில் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு மூத்தோர்களுக்கு நன்றி சொல்லிட்டு நாம் தொடங்குனோம் அப்படினா நம்மளுக்கு எல்லா விஷயமும் வந்து நல்லப்படியா அமையும் நம்மளுக்கு